ஆ இப்போ வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான விவசாய பொருட்கள்னால் சோளம் நெல் கதிர் இந்த மாதிரி இந்த மாதிரி பயிர்கள் பயிர்கள் நடுறது இந்த கால்நடைகள் கால்நடைகள்னால் கால்நடையாக போய் என்ன சொல்வது கொஞ்சம் கொஞ்சம் பொருட்களெலாம் விற்பனை பண்ணுறது அந்த மாதிரி நீர்ப்பாசனம் நீர்ப்ப நீர்ப்பாசனம்னால் அங்கங்கே தொட்டி கிணறு அந்த மாதிரி அங்கங்கே சாக்கடை இந்த மாதிரி அங்கங்கே நீர்ப்பாசனம் அங்கங்கே கட்டி கட்டியாக போய் இருக்குல்லை தண்ணி வந்து சேர்ந்து போய் ஒரு இடத்துல இருக்கா அதுக்கு பேர் தான் நீர்ப்பாசனம் இப்போ தொழில்நுட்பம்னால் அங்கங்கே தொழில் நம்ம சொல்வது இப்போ ஒரு ஒரு கடை ஒரு ஃப்ரூட்ஸ் கடை ஒரு வெஜிடேபிள்ஸ் கடை இதெலாம் ஒரு வந்து தொழில்நுட்பம் இப்போ வந்து தொழில்நுட்பம்னால் அதில் என்னென்னால் இப்போ ஒரு ஒரு ஒரு வெஜிடேபிள் கடை எடுத்துக்கிட்டோன்னால் அதில் கத்திரிக்காய் பீட்ரூட்டு நெல் கத் கத்திரிக்காய் பீட்ரூட்டு இதெலாம் காய்கறி கடை இதில் ஏறும் இதில் வந்து இப்போது நெல் கடைன்னா இப்போ என்னென்ன சொல்வது கோதுமை அரிசி பருப்பு இந்த மாதிரிலாம் ஒரு நெல்கதிர் கடை நெல் பதித் இதையே எப்படின்னா இதெலாம் என்ன சொல்வது கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி நான் கஷ்டப்பட்டு விவசாயம் அங்கேருந்து விற்ப் வி அங்கேருந்து விற்பனை கொண்டு வந்து நம்மளுக்காண்டி இங்கே கடையில் கொடுத்து அதை விற்பனை பண்ணுறாங்க ஓகேவா இப்போ வந்து எப்படின்னா அடுத்து விவசாயி இதில் இதனால விவசாயிங்களுக்கு என்ன பயன்னால் இப்போ வந்து அங்கேருந்து அவங்க கஷ்டப்பட்டு ஆறு மாதம் கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றி அவங்கவுங்க பார்த்து பார்த்து சே ரெடி பண்ணி கொண்டு வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்ததுக்கு எப்படின்னா நம்மளு அவங்க வந்து கம்மி பட்ஜெட்டில் தான் அவங்களுக்கு அமௌண்ட்டு போகும் இப்போ எப்படின்னா நம்மளுக்கு இப்போ வந்து அவங்க கஷ்டப்பட்டு ஒரு ஃபிஃப்ட்டி பர்சென்ட் இப்போ வந்து ஹண்ட்ரேடு பர்சென்டேஜ் அங்கேருந்து கொண்டு வ நம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வராங்க அங்கேருந்து ஒரு சவன்ட்டி ஃபை பர்சென்டேஜ் தான் அவங்க கடையில் கொடுப்பாங்க ஓகேவா இப்போ அதுலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் வரும்னா அது வந்து ஒரு ஃபிஃப்ட்டி பர்சென்டேஜ் தான் பெனிஃபிட்ஸ் வரும் சவன்ட்டி ஃபையும் வருமான்னு சொல்ல முடியாது சவன்ட்டி ஃபை வராது அதுலேருந்து ஒரு ஃபிஃப்ட்டி பர்சென்டேஜ் தான் வரும் ஃபிஃப்ட்டி ஃபிஃப்ட்டி பர்சென்டேஜ் வரும் ஃபிஃப்ட்டி பர்சென்டேஜ் இப்போ சின்ன சின்ன கடைக்கெலாம் வரும் அந்த ஃபிஃப்ட்டி பர்சென்டேஜுலேருந்து அதுலேருந்து பாதி தான் நம்மளுக்கு வரும் இப்போ ஃபிஃப்ட்டி பர்சென்டேஜ்னால் அதை டொண்ட்டி ஃபை தேர்ட்டி அவ்வளோ தான் அதிலேருந்து தான் நம்மளுக்கு வரும் எப்படின்னா இப்போ ஒரு காய்கறி கடைக்கு போயிட்டோம் ஒரு காய்கறி கடையில் இப்போ கேரட்டு அங்கேருந்து வெளஞ்சு போய் கேரட்டு கொண்டு வந்து அதை வந்து இப்போ ஒரு கடையில் கொடுக்கறாங்கன்னா அது வந்து இப்போ கடையில் கொடுக்கறோம் ஒரு ஹோல்சேல்ஸ் கடையில் கொடுக்கறாங்கன்னா அது வந்து எவ்வளோ ஒரு கிலோவுக்கு வந்து இவ்வளோன்னு சொல்லி பேசிடுவாங்க அதுவே அந்த அமௌண்ட்டையே இவங்க விற்பானா ஆஹான் அது வாய்ப்பில்லை அதுலேருந்து ஒரு கம்மியாக கூட அந்த மாதிரி தான் விற்பான் ஓகேவா இதை எப்படி விற்பாங்கன்னா ஒரு அமௌண்ட்டு பேசி இப்போது ஒரு ஒரு கிலோவுக்கு முந்நூறுபான்னு சொல்லி விற்றாங்கன்னா அதுலேருந்து பாதி தான் நம்மளுக்கு வரும் ஒன் ஃபிஃப்ட்டி ஒன் சிக்ஸ்ட்டி அந்த மாதிரி தான் விற்பான் இதில் வந்து இப்போ ஹோல்சேல்ஸ்லேருந்து நம்ம சின்ன சின்ன கடைக்கா வந்துச்சுல்ல அப்போ அந்த சின்ன சின்ன கடையிலேருந்து நம்மளுக்கு எப்படி விற்பான்னா ஒரு கிலோ வந்து முப்பத்தஞ்சி ரூபா நாற்பது ரூபா இருபத்தஞ்சி ரூபா அந்த மாதிரி இருக்கும் ஆ இப்பவே அங்கே இருபத்தஞ்சி ரூபா நாற்பது ரூபான்ட்ருக்கும் இப்போ வந்து நம்ம வாங்கறது இப்போ வந்து நம்ம அவ் அது தான் வாங்கி நம்ம தான் யூஸ் பண்ணுறோம் இதுப்பே இதுக்கே நம்மளையே வெளச்சு நம்மளே எடுத்தோன்னால் அது வந்து நம்ம நம்மளுக்கு என்ன சொல்வது நம்மளுக்கு பெனிஃபிட் தான் எப்படி பெனிஃபிட்னால் எந்த அமௌண்ட்டும் தேவைல்ல என்ன சொல்வது எந்த எதுக்கும் எந்த எதுவும் கஷ்டப்பட்டா நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் இப்போ வந்து விள விளச்சோன்னா கஷ்டப்பட்டு ஈஸியாக கிடைக்கும் அதேமாரி தான் நெல்லும் நெல்லும் கஷ்டப்பட்டு விளச்சா நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும் சரியாக அதே மாதிரி தான் காய்கறிகளும் காய்கறியும் அதே மாதிரி கஷ்டப்பட்டு விளச்சா ஈஸியாக கிடைக்கும் கஷ்டப்பட்டு ச்சா ஈஸியாக கிடைக்கும் எப்படின்னா இப்போ ஒரு ரேட்டு பேசிட்டாங்க இப்போ வந்து இங்கேருந்து ஹோல்சேல்ஸ்லேருந்து இப்போ ரேட் பேசி அந்த ஒரு சின்ன சின்ன கடைகளுக்கெலாம் ஒரு ஒரு ஹர்பனில் இர் லூலல் யு ரூரலில் இருந்து அர்பனுக்கு வருது ரூரல்லிருந்து அங்கேருந்து ஹோல்சேல்ஸ்லாம் எடுத்து அர்பனுக்கு வரும் ஹர்பனில் இருந்து அங்கேருந்து கம்மிங் சின்ன சின்ன கடைக்கெலாம் நம்மளுக்கெலாம் ஹோல்சேல்ஸில் கொண்டு வந்து ஹோல்சேல்ஸ் கடையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தள்ளுவான் எப்படி தள்ளுவான்னால் இப்போ வந்து இங்கே ஒரு க ஒரு கடை ஒரு ஊரில் ஒரு கடை இருக்குது அந்த கடை மட்டும் தான் இருக்குது அங்கேருந்து கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அடுத்து இன்னோரு ஊருக்கு கொஞ்சம் இல்லாட்டி இன்னோரு ஊருக்கு கொஞ்சம் இல்லாட்டி இந்த இங்கே ஒரு கடை இந்தோரு கடை இந்தோரு கடை எல்லா கடைக்கும் க தனி தனியாக பிரித்து பிரித்து கொடுப்பான் இப்போ இங்கே கடைக்கு ஒரு மூணு கிலோ இந்த கடைக்கி ஒரு மூணு கிலோ இந்த கடைக்கு ஒரு மூணு கிலோ கொடுத்தான்னா அவனுக்கு எவ்வளோ வரும் இந்த மூணு கிலோ ஒன்போது கிலோவும் சேர்த்த அவனுக்கு ஒரு அமௌண்ட்டு பேசியிருப்பான் அந்த அமௌண்ட்டையும் பாதி பாதியாக இப்போ வந்து அந்த ஒன்போது கிலோ வந்து ஒரு கிலோ வந்து ஐநூறுவான்னு வெச்சுக்கோங்களேன் இரநூறுவா முந்நூறுபான்னு வெச்சுக்கோங்களேன் இப்போ இங்கேருந்து இங்கே உனக்கு விற்கிறான்ல இவனுங்க விற்கிறது வந்து இரநூறுவான்னு சொல்லி விற்க மாட்டான் இரநூறுவான்னு சொல்லி விற்க மாட்டான் ஏனால் இவனுக்கு வந்து இரநூறுவான்னு சொல்லி விற்றா இவனுக்கு லாபமே வராது ஏனால் இரநூறுவாக்கி விற்றான்னா இரநூத்தம்பது முந்நூறுபான்னு சொல்லி விற்பான் அதே முந்நூறுபா தான் நம்மளுக்கு அதை நம்மள்கிட்ட விற்கம்போது ஒரு கிலோ வந்து எழுவத்தஞ்சி ரூபாய் அந்த மாதிரி ரேட்டில் விற்ப்பான் ஏனால் நம்மளுக்கு அதே ரேட்டில் விற்றா நம்மளுக்கு இங்கே கட்டுப்படி ஆகாது கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மி பண்ணி விற்றா தான் எல்லோரும் வந்து வாங்குவாங்க என்ன இவனுக்கு வந்து இவன் வாங்கின்னா இவன் வந்து ஹோல்சேல்ஸில் தான் வாங்குறான் ஆனால் மொத்தமாக தான் வாங்குறான் அதனாலே அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமா தான் கேட்பான் ஏனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்குறோம் ஏனால் இங்கேருந்து கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்குவான் ஏனால் தினமும் டெய்லி யூஸேஜ் டெய்லி வேஸ்ட்டேஜுக்கு தான் அது யூஸ் ஆவும் அந்த மாதிரி டெய்லி வே வெச்சு வேஸ்ட்டேஜுக்கு தான் வேஸ்ட்டேஜுன்னா வேஸ்ட்டேஜ் இல்லை வேஸ்ட்டே டெய்லி யூஸுக்கு என்ன பொடி இன்றைக்கி ஒரு ஒரு ஐநூறு க்ராம் வாங்குறோம் நாளைக்கு ஒரு ஐநூறு க்ராம் வாங்குறோம் நாளைக்கழிச்சி ஒரு ஐநூறு க்ராம் வாங்குறோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண் ரெண்டு நாளைக்கு ஒருக்க வாங்குறோன்னா அதுக்கு ஏற்றமானிக்கி அமௌண்ட்டு இப்போ இன்றைக்கி ஒரு ஐந்நூ ஐந்நூறு க்ராம் வாங்குறோம் அது வந்து ரெண்டு நாளைக்கு யூஸ் ஆகுது அடுத்து நாளைக்கு ஒரு ஐந்நூறு க்ராம் வாங்குறோம் அது ஒரு ரெண்டு நாளைக்கு யூஸ் ஆகும் அந்த மாதிரி இப்போ வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் அது ஒரு ரேட்டு வரும் அங்கேருந்து ம மெயின்லேருந்து ஒன்று இடத்துக்கு வருது அது ஒரு ரேட்டில் கொண்டு வருவான் மெயின்லேருந்து இன்னெடத்துக்கு வாங்குற ஒரு ரோட்டில் கொண்டு வாங்குவான் அங்கேருந்து ஹர்பனுக்கு ஒரு ரேட்டில் வாங்குவான் அர்பன்லேருந்து ரூலருக்கு ஒரு ரேட்டில் கொடுப்பான் அந்த ரூலர் வந்து நம்மளுக்கு ஒரு ரேட்டில் கொடுப்பாயிங்க எப்படின்னா அதே மாதிரி தான் நான் மொதல் சொன்னமானிக்கி தான் கேரட்டுக்கு என்ன ரேட்டோ அதே தான் காய்கறி எல்லாம் பீட்ரூட் எல்லாத்துக்குமே அதே ரேட்டு தான் இப்போ என்ன நெல் நெல்லுக்கு வந்து எப்படின்னா நெல் ஒரு அதுவும் ஒரு ரேட்டு மேலேருந்து இடத்த நம்ப வந்து நெல்கதிர் நெ அறுத்து அது வந்து மூட்டை கட்டி அது ஒரு குடோன்னால் அதோடய இடத்துல வந்து அது ஒரு கடைக்கு வரும் குடோன்னுக்குமானி குடோன்னு ஒரு கடைக்கு வரும் ரேஷன் கடைனே வெச்சுக்கோங்களேன் அது ஒரு குடோன்னு ஒரு கடைக்கு வரும் அங்கே ஒரு ரேட்டு பேசி நம்மளுக்கு ஒரு ரேட்டு கொடுத்துருப்பான் அந்த நெல்கதிர் நெல் கொடுத்தவனுக்கு அவன்ட்டேருந்து நம்மளுக்கு ரேஷன் கடைக்கு நம்மளுக்கு ஒரு ரேட்டு கொடுத்து நம்மளுக்கு ஒரு அட்டை கொடுத்து அதுலேருந்து அவன் எப்படி காசு எடுக்கிறான்னா அந்த எக்ஸ்ட்டா பொருள்னு சொல்லி ஒன்று கொடுக்கறான்ல சேமியா இந்த மாதிரி பொருட்களெலாம் எடுத்து கொடுக்கறான்ல அந்த மாதிரி பொருட்கள் மூலயமா தான் நம்மள்கிட்ட நெல் காசு எடுக்கிறான் ஆனால் நெல்லுக்கு காசு எடுக்க நெல்லுக்கு காசு எடுக்கிற மாதிரி தெரியாது ஆனால் அந்த சின்ன சின்ன பொருளெலாம் வாங்கறான்ல அதில் வாங்கு எல்லாத்துக்கும் வாங்கினானே அவனுக்கு நெல் காசுக்கு வந்துடுமே அந்த மாதிரி ஓகேவா ஆ இப்போ வந்து வேறு என்ன சொல்லலாம் வேறு என்ன சொல்லலாம் சோளம் மக்காச் சோளம் அந்த மாதிரி அந்த மாதிரின்னா மக்காச் சோளன்னா அவன் கஷ்டப்பட்டு மக்காச் சோளம் எடுத்து அதை வந்து அவன் ரோடு ஏ அறுத்து அதை எடுத்து அதை ஹோல்சேல்ஸ் கடை கொடுத்து அவன் வந்து தனித் தனியா யூஸேஜ் டெய்லி யூஸேஜுக்கு எடுத்து அவன் தனித் தனியா இவ்வளோ பேர் இடையில வேலை பார்க்கறாங்க ஓ ஒரு ஒருத்தனுக்காண்டி நம்ம நம்ம நம்ம குடும்பத்துக்காண்டி அவன் ஒரு இத்தனை பேர் இடையில வேலை பார்க்கறாங்க ஒருத்தன் கடை ஒருத்தன் கடை காட்டிலேருந்து எடுத்து இவ்வளோ பேர் எடுத்து இவ்வளோ இவ்வளோ பேர்த்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு பேசி இவ்வளோ பேர்த்துக்கு கொடுத்து அதை ட்ரான்ஸ்போர்ட்டு செலவு இருக்குது வேறு என்ன இருக்குது ஆ இங்கே ட்ரான்ஸ்போர்ட்டு போக வர ட்ரான்ஸ்போர்ட்டு செலவு இருக்குது அங்கே அங்கேன்னு பிச்சு பிச்சு கொடுத்தாலும் இவன் கடைசி நம்மளுக்கு வர்றது கம்மி ரேட்டில் தான் வரும் ஏனால் ஆனால் அங்கே ரெடி பண்ணிணவனுக்கு அவ்வளோ தான் அவங்க பேசினது பேசினது தான் இங்கே இடையில எவ்வளோ அமௌண்ட்டு போது வருது அது எதுவுமே அவனுக்கு தெரியாது ஏனால் ஸ்டார்டிங்கே அவன் ரெடி பண்ணி கொடுத்துட்டான் அது தான் அவன் காசு அம்முட்டு தான் எடையில் வந்து வேறு அமௌண்ட்டுங்கிற பேச்சுக்கே அவனுக்கு இடமே இருக்காது ஏனால் இங்கே வந்து இவ்வளோ இவ்வளோ போதுங்கிறது அவனுக்கு தெரியாதில்ல அந்த மாதிரி